தமிழுக்கு முத்தமிழ் அப்படின்ற சிறப்பு பெயர் ஒன்று இருக்குது அந்த முத்தமிழின் கீழே இயல் இசை நாடகம் அப்படின்று முப்பெரும் பிரிவுகள் இருக்குது அதாவது தமிழை மூணு வகையாக பிரிக்கலாம் இயல் தமி இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அதாவது இந்த இயற்றமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டுரை எழுதுகிறது கதை எழுதுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இயற்றமிழில் வந்துடும் இசைத்தமிழில் பார்த்தோம் அப்படின்னா செய்யுள் பாடல் பண் பாட்டு அப்படின்ற அது எல்லாம் இசைத்தமிழில் வந்துடும் நாடகத்தமிழ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த இலக்கணம் இலக்கியம் ஐம்பெரும்காப்பியம் ஐஞ்சிறுகாப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படின்ற பெரிய பெரிய இலக்கியங்கள எப்படி எழுதுகிறது நாடகங்களை எப்படி எழுதுகிறது அப்டின்றது இந்த நாடகத்தமிழில் வந்து குறிப்பிட்டுருப்பாங்க இந்த மூணு பிரிவுகள்லையும் வந்து மூன்று தமிழ் வெவ்வேறு தமிழ்கள் அதாவது நான் குறிப்பிட்டது போல எப்படி எந்த எந்த விஷயத்திற்கு எந்த தமிழை பயன்படுத்த வேண்டும் அப்டின்றதை வந்து இந்த ஒவ்வொரு தமிழ்லையும் வந்து வரையறுத்து வச்சிருப்பாங்க இப்போது இயற் இயற்றமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவிதை எப்படி ஒரு கட்டுரை எப்படி எழுதுகிறது ஒரு கதை எப்படி எழுதணும் அந்த கதையினுடைய நடை எப்படி இருக்கணும் கதையினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கணும் முடிவு எப்படி இருக்கணும் கதையினுடைய கதாபாத்திரங்களை எந்த இடத்துல எப்போ வந்து அவங்கள வந்து வெளிய கொண்டு வரணும் அவங்களோட உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்தணும் அப்டின்றதை வந்து சொல்கிறது இயற்றமிழ் இசைத்தமிழ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா இந்த குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு செய்யுள் அந்த மாதிரி செய்யுளை பற்றி சொல்கிறது இதில் வந்து பார்த்தீங்க அப்டின்னா எதுகை மோனை இயைபு முரண் அப்படின்ற பல்வேறு அளவுகோல்கள் வந்து செய்யுளை வந்து கட்டமைக்கிறதில் இருக்குது அதே மாதிரி நாடகத்தமிழ் பார்த்தோம் அப்டின்னா அந்த நாடகத்தமிழில் வந்து ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த அந்த நாடகத்தை நம்ம படிக்கும் பொழுது இல்லை அதை யோசிக்கிறப்பையோ நம் கண் முன்னாடி நடப்பது போல நமக்கு தோன்றணும் அப்படியாக அமைய வேண்டியது தான் அந்த நாடகத்தமிழ் ஸோ நாடகத்தை எப்படி எழுதணும் அப்படின்ற சொல்கிறது தான் அந்த நாடகத்தமிழ் இந்த மாதிரி இலக்கியம் இலக்கணம் கவிதை அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இது அதாவது வரையறுக்கப்பட்ட அந்த அளவுகோல்கள் இல்லாமல் அந்த வரையறைகளில் இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து செய்யுள் எழுதுகிறது அது வந்து புதுக்கவிதைன்னு சொல்லுவாங்க புது செய்யுள் அந்த மாதிரி அளவுகோல்கள் எதுவும் இல்லாமல் வரையறைகள் எதுவும் இல்லாமல் தமிழ் வார்த்தைகளால் கவிஞர்களுக்கு என்ன தோன்றதோ அதை எழுதுகிறத வந்து புதுமைக்கவிதை அப்டின்னும் வந்து சொல்வாங்க இந்த மாதிரி தமிழ்மொழியை வெவ்வேறு வடிவங்களில் வந்து நாம பயன்படுத்துகிறோம்